ஹலோ மேடம் இந்த மாதிரி இங்கெலாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் இந்த துணி வேறு எனக்கு பற்றலை வேறு வாங்கித்தர முடியுங்களா பேலன்ஸ் எதுவும் இல்லை ஆனால் எல்லோருமே வந்து சரியாக க்ளீன் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க ஏனால் என் கிட்ட எ எதுவுமே இல்லை லைசால் எதுவுமே இல்லை துணியும் வந்து இந்த ஒரு துணி தான் இருந்தது நான் ஆல்ரெடி ஒரு பெண்ணு கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த பொண்ணும் வாங்கித்தரேன் வாங்கித்தரேன் சொல்லிருந்தாள் ஆனால் இன்னும் கூட எனக்கு வாங்கித்தரலை அதனால் தான் டேரக்டாக உங்கள் கிட்டேயே கேட்டிருக்கேன் ஆ சரிங்க மேடம் இனிமேல் மேடம் வேறு ஏதனா என் மேல கம்ப்ளைண்ட் இருக்கா மேடம்

அதை மாதிரிலாம் ப்ராப்ளம் இல்லை மேடம் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் பண்லைனு சொல்றாங்க ஆனால் எதுவும் பொருளும் வாங்கித்தர மாட்டேறாங்க மேடம் எனக்கு கொஞ்சம் சேல்ரி மட்டும் கொஞ்சம் பாருங்கள் மேடம் நான் நல்லா தான் மேடம் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறுபாய் வாங்கிட்டிருக்கேன் ம் சரிங்க மேடம் வேறு ஏதனா இருந்தால் சொல்கிறேன் துணி மட்டும் கொஞ்சம் பாருங்கள் மேடம் எனக்கு துணியும் வேணும் லைசால் வேணும் ஹார்பிக் அது மாரிலாம் வேணும் மாப் கூட இல்லை மேடம் அது கூட போயிடிச்சு அட்மினில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள் கிட்ட கொடுத்துருக்கேன் சரி வாங்குகிறேன் வாங்குகிறேன் தான் சொல்லிட்டிருந்தாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாக சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ம் ஆனால் அவங்க வாங்கித்தர மாதிரி இல்லை வாங்கித் தரேன் மேடம் கிட்டே சொல்கிறேன் அப்டின்னு சொல்றாங்க ஆனால் குறை மட்டும் சொல்றாங்க சரிங்க மேடம் கொஞ்சம் பேசுங்கள் மேடம் எனக்கு கொஞ்சம் வாங்கித் தாங்க மேடம் ம் சரிங்க மேடம் வேறு ஏதனா இருந்தால் சொல்லுங்க மேடம் நான் செய்கிறேன் வேறு ஏதனா வேலை இருக்குதுங்களா மேடம் நான் க்ளீன் பண்ணிகிட்டு தான் மேடம் இருக்கேன் அதுக்கு எனக்கு அந்த ஃப்ளோர் க்ளீனிங் அது தான் மேடம் ஃப்ளோர் க்ளீனிங் வந்து என் கிட்ட இல்லை அது கேட்டால் வா அது தான் சொல்றேன்லை மேடம்

அது வந்து லாஸ்டில் இருந்தது மேடம் அப்போது நான் பார்க்கும்போது அது வந்து லாஸ்டில் இருந்துச்சு அதனால் சரியாக என்னால் துடைக்க முடியிலை கீ அந்த நேரத்தில் மேனேஜர் இல்லை அந்த பொண்ணு கிட்டே தான் கேட்டேன் மேனேஜர் கிட்ட தான் இருக்குது அந்த கீ அப்டின்னு சொல்லிகிட்டுருந்தாங்க ஆ கண்டிப்பாக செஞ்சிடறேன் மேடம் ஆ சரிங்க மேடம் நான் கண்டிப்பாக தொடைச்சு விட்டுறேன் மேடம் வேறு எதுவும் இல்லை மேடம் நீங்கள் தான் மேடம் சொல்லணும் என் மேல் ஏதாவது கம்ப்ளைனோ இல்லை வேறு ஏதனா இருக்கா இல்லை வேறு ஏதனா எக்ஸ்ட்ரா வேலை த செய்யணுமா அப்படினு ம் சரிங்க மேடம் ஆமாம் மேடம் நான் போயிட்டு தான் இருக்கேன் இதை முடிச்சுட்டு வேறு எங்கேனா போவேன் ஏனால் இந்த சம்பளம் பற்றாது இல்லைங்களா ம் அதனால் இதை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போவேன் அங்கே ஒரு மூணாயிரம் தருவாங்க

சரிங்க மேடம் சரி கொஞ்சம் பார்த்து பண்ணி பண்ணி விடுங்க மேடம் இல்லை வேறு எதுவும் இல்லை மேடம் எனக்கு இந்த பொருளெலாம் மட்டும் கொஞ்சம் வாங்கித் தாங்க கொஞ்சம் சேல்ரி மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மேடம் ரெண்டாயிர ரூபாய் வர மாதிரி ம் சரிங்க மேடம் கண்டிப்பாக கொஞ்சம் பேசுங்கள் மேம் ரொம்ப நன்றி மேடம்